ஹலோ

ஆமாங்க புரோக்கர் குமார் பேசுகிறேங்க அப்படிங்களா என்ன பட்ஜெட்டில் பார்க்கறீங்க முப்பத்தஞ்சுங்களா அவுட்டர்லேயா இல்லை கொஞ்சம் சிட்டிக்கு பக்கமாக பார்க்கறீங்களா அப்படிங்களா அப்போது பண்ணுங்க ஒரு இடம் ஒன்று இருக்குது ஒரு மூணு செண்டு அது வந்து செண்டு உங்களுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் ரூபா போகும் ஒரு மூன்றுருவாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கறேன் அதில் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா பாஞ்சு லட்சம் ரூபா இடம் வந்துடுங்க இது கையிலிருந்து காசு க போடுறீங்களா இல்லை பே பேங்க் வசதி கொஞ்சம் வேணுமா லோனு லோன் இந்த மாதிரி போடுறிங்களா நீங்கள் அடி நிலம் பாதி விலைக்கு நீங்கள் வாங்கிவிட்டீங்கன்னா கையிலிருந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்குள்ள ஒரு எண்பது பெர்சன்ட்டுக்கு நான் வந்து பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட்றேங்க அது உங்களுக்கு ஓகேங்களா இந்த ரேஞ்சு உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டூ நாற்பதுக்குள்ள முடிஞ்சுடுரும் உங்களுக்கு நல்ல தரமான லொக்கேஷனில் அமைஞ்சிடும் கட்டின வீடு போனீங்கன்னால் உங்களுக்கு பட்ஜெட் வந்து நீங்கள் கேட்கற பட்ஜெட்டில் நம்ம மெயின் ரோட்டில் கிடைக்காது நீங்கள் அதாவது ஃப்ளாட்டாக வாங்கி கட்டிக்கிட்டீங்கன்னால் வீட்டு மனையாக வாங்கி அதில் வீடு கட்டிகிட்டிங்கன்னால் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சுடும் நீங்கள் எப்படி காலிமனையாக பார்க்கறீங்களா இல்லை கட்டு கட்டின வீடு பார்க்கறீங்களா அதுதாங்க ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா அடி நிலம் வாங்கிவிட்டீங்கன்னா மிச்சம் ஒரு இருபது லட்சம் ரூபாய்ல சிம்பிளாக வீடு கட்டிடலாம் நீங்கள் ஒரு ஃபேமிலி குடி இருக்கிற மாதிரி ஆ ஆ கட்டின வீடாக வாங்கனீங்கன்னால் ஆல்டரு பண்ணணும் அது இதாக இருக்குது கிரைய செலவு அதிகம் வரும் அதனால் வந்து நீங்கள் கா காலிமனையாக வாங்கி வீடு கட்டுறது தான் நல்லதுங்க ஏன்னால் வாங்கி நீங்களும் ஒரு பெனிஃபிட் அடையணுமில்ல

ஆ பாக் பார்க்கலாங்க நீங்கள் வீரபாண்டிகிட்ட வந்துவிட்றிங்களா ஒரு நாலு மணிக்கு வந்துடுங்க நான் காட்டுறேன் ரெண்டு மூணு இடம் காட்டுறேன் நீங்கள் எந்த இடம் ஓகே சொல்கிறீங்களோ அதை முன்னே பின்னே பேசி உங்களுக்கு நான் முடித்து தரேன் ஆ அதுதான் நீங்கள் நாலு மணிக்கு அங்கே வீரபாண்டி பஸ் ஸ்டாப்பு கிட்டே வந்துடுங்க அப்புறம் நான் மண்டியில் போய் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் வீடு கட்டுறதுக்கு நம்ம கான்ட்ராக்டர் இருக்கார் நமக்கு பழக்கம் தான் பார்க்க சொல்லி அவரே பேங்க் லோனு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடுவாரு அதனால் உங்களுக்கு முடிச்சிடலாம் அப்போ நீங்கள் நாலு மணிக்கு வந்துவிட்றீங்களா ஆ சரிங்க ஆனால் வீரபாண்டிக்கிட்டே வந்துடுங்க ஆ சரி வெச்சிடுறேங்க ஆ ஆ